நான் இருக்கிறது ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் நிறைய பறவைகளை பார்க்க முடியும் கிளியிலிருந்து குயில்கள் வரை மயில்கள் கூட இங்கே வந்து நடனமாடும்னு சொல்லும் சொல்லுவாங்கள் அந்த காலத்தில் இந்த கிராமத்தில் இல்லாத பறவைகளே இல்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி தான் தெரியும் இவ்வளோ வகையான பறவைகள் இந்த கிராமத்தில் வசித்திருக்குது அப்படினிட்டு காலம் மாற மாற நிறைய வயல்களை அழிச்சி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கள் ஸோ நிறைய பறவைகளை பார்க்க முடிகிறது இல்லை கொஞ்சம் தான் வரும் அங்கே அங்கே கத்திகிட்டு அப்புறோம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற சோலையில இருக்கிற தானியங்களை சாப்பிட்டு அங்கே இருந்து பறந்து போய்விடும் எங்கே போகும்னு தெரியாது ஆனால் மறுபடியும் மறுநாள் அந்த சோலையில சாப்பிட மறுபடியும் வரும் சாப்பிட்டு திரும்ப போய்விடும் ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் பறவைகள் வந்து இங்கேயே தங்கி இங்கேயே இருக்கும் சில வீட்டுல எல்லாம் கிளியை வளர்க்க ஆரம்புச்சாங்க நாங்களும் எங்கள் வீட்டுல கிளி வளர்க்கலாம்னு நினைச்சோம் ஆனால் அது சுதந்திரமாக பறக்கிறது தான் நல்லதுனுட்டு அதை வாங்கி வெளியே விட்டுட்டோம் இங்கே கிளி குயில் மயில் சிட்டுக்குருவி புறா காகம் இன்னும் நிறையா பார்க்க முடியும் மரங்கொத்தி பறவை எல்லாம் இங்கே நிறைய பறக்கும் இங்கே இருக்கிற மரங்களை கொத்தி கொத்தி அதை பொந்தாக்கி அது உள்ளே உட்காஞ்சி அது அழகாக கூடு கட்டி வாழும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பறவைன்னு கூட சொல்லலாம் மரங்கொத்தி பறவை அன்னப்பறவை கூட பார்க்க முடியும் கொக்கு வரும் நாரை வரும் எல்லாம் இங்கே இருக்கிற வயல்ல உழுத உடனே நெல் தூவி விடுவாங்கள் அது விளஞ்சு வர்றத்துக்கு அந்த நெல்ல வந்து சாப்புடுறத்துக்குனே வரும் அதில் இருக்கிற மண்புழுக்களை சாப்புடுலாம் சாப்புடுணுன்ட்டே பறந்து வந்து நிறைய நாரைகள் மண்புழு எடுத்துகிட்டு போய்விடும் என்னோடு மரங்கொத்தி பறவை ஏன் பிடிக்குன்னா அது அதுக்குன் தனியாக எந்த ஒரு கிளையும் உடைச்சு கூடு கட்டாது இருக்கிற மரத்தையே வட்டமாக வெட்டி அது உள்ளே போய் கூடு கட்டி அதுக்கான குஞ்சியை போட்டு அதுக்கான சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கும் எந் மரத்தை கொத்தினாலும் அதுக்கும் எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படுத்துறது இல்லை அந்த மரத்தோடய வளர்ச்சியும் அது தடுக்கலை அது வளர்ந்துட்டே தான் இருக்கும் அதால எனக்கு மரங்கொத்தி பறவையை ரொம்ப பிடிக்கும் அதனுடைய கலர் வண்ணம் ரொம்ப அழகாக இருக்கும் அது நீலம் கலர்ல இருக்கும் அந்த நீலம் வண்ணம் கண்ணை பறிக்கின்ற மாதிரி இருக்கும் அதனோடய மூக்கு கருப்பு கலர்ல நல்லா நீளமாக இருக்கும் இன்னும் சொல்லணும்னால் அதுக்கு தலை மேலே இன்னும் வண்ணமயமான அதனோடய இறக்கைகளெல்லாம் அப்படியே பறந்துகிட்டு இருக்கும் அதனோடய றெக்கை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது வானத்தில் இன்னும் பறக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதுக்கும் அழகை கூட்டி கொடுக்கும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் மனுஷங்ககிட்ட பழகாது ஆனால் அது பழகுச்சின்னால் அது செய்கிற எல்லா வேலைலேயும் அந்த மனிதர்களையும் ஈடுபடுத்தும் எங்கள் வீட்டில ஒரு மரங்கொத்தி பறவை வரும் அது வந்து பார்த்துட்டு போகும் நாங்கள் கொஞ்ச நாள் சாப்பாடு வச்சோம் அது எங்களுக்கும் உடனே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு எங்களை பார்த்து பயப்படலை அப்புறம் போக போக அது பிடிச்சிகிட்டு வர்ற மீனுல ரெண்டு மீன் கொண்டு வந்து எங்கள் வீட்டில போட்டுகிட்டு அப்புறம் கொண்டுபோய் அதனோடய குஞ்சுக்கும் கொடுக்கும் எங்கள் வீட்டு பொந்தில் எங்கள் வீட்டு மர பொந்தில் தான் அது குடி இருக்குது அதுனால் எனக்கும் மரங்கொத்தி பறவையை ரொம்ப பிடிக்கும்